கோயமுத்தூரில் வந்து நிறைய கண்காட்சிகள் இருக்குது இந்த வாஉசி கண்காட்சினு ஒன்று இருக்குது அதுலையும் நல்லா நம்ம பார்க்கக்கூடியது குழந்தைங்கள் பார்க்கக்கூடியது அதுக்கு வயசானவங்கனாலும் சரி வாலிப பசங்களும் சரி நம்ம யார் வேணாலும் அங்கே போய் பார்க்கலாம் நல்லாயிருக்குது நல்ல இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது நல்ல பார்க்க பார்க்கவேண்டிய எடம் அந்த எடம் வந்து ரொம்ப முக்கியமான எடம் நம்ம பார்க்கவேண்டிய எடம் வெளிநாட்லருந்து எல்லாம் வந்து அங்கே பார்ப்பாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னோன்னு கோவை குற்றாலோம்னு ஒன்று இருக்குது அது நம்மளுக்கு முக்கியமான ஒரு எடம் அதையும் நம்ம பார்க்குலாம் அது நம்ம ஒரு நம்ம கொழந்தகுட்டியெல்லாம் நல்லா பத்திரமா நாம் வந்து கை புடிச்சு நாம் அங்கே வேடிக்கை பார்க்கணுனா அங்கே நல்லா பார்க்கலாம் அதுவும் நம்மளுக்கு பிரோஜனமான எடம் பிள்ளைங்களுக்கு நல்ல உற்சாகமா அந்த எடம் இருக்குது நம்ம கூட்டுகுடும்பமாக போய் அங்கே நல்லா பார்க்கவேண்டிய ஒரு இடமா இருக்கிறது ஆனால் இன்னும் நிறைய பூங்காலாம் இருக்குது அந்த பூங்கா வந்து மிருகக்காட்சிகள் இருக்குது நிறைய எடம் அந்த மிருகக்காட்சிகளை வந்து கொழந்தைங்களும் பார்க்கலாம் நம்மளும் பார்க்கலாம் ஏனால் அங்கே பாதுகாப்பு இருக்குது பொட்டிக்குள்ளே வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குது நம்ப பயப்பட தேவையில்ல கொழந்தைங்கள சின்ன கொழந்தைங்கள விட்டு பார்க்கலாம் நம்மளும் போய் பார்க்கலாம் அது முக்கியமான எடம் இன்னும் அதிகமான எடோலாம் நிறைய இருக்குது நம்ம சூழ்நெலைக்கு எப்படி போகணுமோ அந்தமாதிரி நம்ம பார்க்கலாம்